சமைக்கும்போது பாத்திரம் அவசியம் அதேப்போல் காய்கறிகளோ கரிகளையோ அதை க்ளீன் பண்ண எல்லாத்துக்குமே பாத்திரம் முக்கியம் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கு சமைக்கும்போது பானை சாதம் வடிக்க பானை அதை வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் குழம்பு வைக்க அதை குண்டான்னுவாங்க சட்டின்னுவாங்க அந்த மாரி பாத்திரங்கள் எடுக்கணும் அதை சாதம் எடுக்குறதுக்கு அன்னக்கரண்டி அதை ஜல்லிக்கரண்டியில செய்ய முடியாது அதில் எல்லாமே கொட்டிவிடும் அதையே வதக்குறதுக்கு அதை ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கலாம் குழம்பு எடுக்குறதுக்கு குழிக்கரண்டி இந்தமாரி ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பாத்திரங்கள் பயன்படும் அதுமாரி சாதம் வடிக்கட்டுறதுக்கும் வடிதட்டுன்னு சொல்லி வைப்பாங்க அது வச்சாலே வடி தட்டு இல்லாமல் ஹோல்ஸ் ஹோல்ஸ் இல்லாத வச்சோம்ன்னா தண்ணி வடியாது வடிக்காமல் சாப்பிட்றது சாப்பாடு நல்லதும் இல்லை வடிகட்டி சாதம் வடிச்சு சாப்பிட்றதுதான் நல்லது உடம்புக்கு ஹெல்த்து அது மாரி காய்கறிகளை அருவாமனையில் வெட்டுவாங்க கத்தியில் வெட்டுவாங்க அதை மனக்கட்டில் வச்சு கத்தியில் வெட்டுறது சிலருக்கு சிலருக்கு தெரிஞ்சது சிலருக்கு அருவாமனையிலயே வச்சு வெட்டுவாங்க அதுலியும் வந்து ஒருசிலது அருவா வச்சு இது பண்ணுவாங்க அந்த அருவாவுக்கு அதுக்கு தகுந்த மாரி செயல்படுத்தணும் பெரிய பெரிய இந்த பலாப்பழம் இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து அருவா அருவா இந்த க கத்திலாம் எண்ணெய் தடவிக்கிட்டு தான் அதை வெட்டணும் இல்லைனா அது முடியாது கைலியும் எண்ணெ தடவனும் அந்த அருவாளையும் அந்த சின்ன கத்தியிலையும் எண்ணெய் தடவிட்டு தான் அதுமாரி காய்கறி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பீன்சுல்லாம் பொடிசாக வெட்டினா கத்தி வச்சு வெட்டுறது பெஸ்ட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக போடணுன்னா அருவாமனையில் வெட்டிக்கலாம் இந்த மாரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காய்கறி கரியாகருக்குட்டும் அதுக்குன்னு மீன் இருக்கட்டும் மீன் வந்து அருவாமனையிலதான் அதில் செதுலை எடுக்குறதுக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் அருவாமனை ஈஸியாகருக்கும் அது மாரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண்சட்டியில வைக்கிறதுக்கு பெஸ்ட்டு எங்கள் சைடுலல்லாம் மண்சட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க மீன் சட்டியை மீன் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் அதை அலசுரதுக்கும் எல்லாத்துக்குமே அந்த பொருள் ரொம்ப உதவியாக இருக்கும் அழுக்கு அலசி ஒன்றுக்கு ரெண்டு ஒரு மூணு மூணு வாட்டி அதை கழுவி அலசி எடுக்கறதுக்கு மண்சட்டியில உபயோகப்படுத்துவாங்க மண்சோறும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை எடுத்து வடிக்கும்போது உடச்சிருவாங்க அதனால் குழம்பு மட்டும் மண்சட்டியில வைப்போம் மற்ற ஆதிகாலத்தில் பித்தளையில் செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போதிக்கு அது நடைமுறைக்கு வரது ரொம்ப சாத்தியம் இல்லை இப்போ அலுமினியமும் சில்வருந்தான் பொழக்கத்தில் இருக்குது த பெரிய பெரிய இந்த காய்கறிகளை வெட்டும்போது பொடிசாக வேணுன்னா கத்தியால் பொடிசாக நம்பளுக்கு எவ்வளோ நைஸாக வேணுமோ வெட்டிக்கலாம் அருவாமனைலன்னா வேணுன்னா பெரிய பெரிய இந்த முருங்காய் இப்போ அதெலாம் பெருசு பெருசாக வெட்டுறதுன்னா அருவாமனையில் வெட்டிக்கலாம் அதுவும் அருவாமனையில் வெட்டி பழகுனவங்க அருவாமனையில் வெட்டலாம் இல்லைனா கத்தியால தான் வெட்டிக்கணும் ஒவ்வொரு காரி காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு அந்த தனித்துவத்துக்கு தகுந்தாமாதிரி காய்கறிகளை வெட்டணும் அதுக்கு தகுந்தாமாதிரி மனக்கட்டு போட்டு அதில் ஒரு பிளே இது வச்சு வெண்டக்காய்லாம் நல்லா தொடச்சிவிட்டு கொழ கொழப்புலாம் இல்லாமல் வெட்டணுன்னா நல்ல கத்தி தூய்மையாருக்கணும் முதல்ல கழுவிவிட்டு அதை தொடச்சிவிட்டு தண்ணியே இல்லாமல் வச்சா தான் அந்த கொழ கொழப்பு இல்லாமல் செய்ய முடியும் எப்படி எண்ணெய் போட்டு வதக்குறதுக்கு அந்த இதெலாம் ஒட்டிக்காமல் இருக்குறதுக்கு ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணுவாங்களோ அதேப்போல் எண்ணெய் நிறையா ஊற்றி அதில் வதக்குறது வெண்டைக்காவுக்கு அந்த ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணுவாங்க குழம்பு எடுக்கிற கரண்டியில் சாதம் எடுத்தோம்ன்னா சாதம் எல்லாம் குழஞ்சு போயிவிடும் சாதம் எடுக்கிற கரண்டியில் குழம்பு வச்சோம்ன்னா குழம்பு தட்டுக்கு வராது அந்தமாரி அது அது கரண்டிக்கு அந்தந்த பாத்திரங்கள் யூ பயன்படுத்தணும்